எங்கள் கிராமத்தில் வந்து உள்ளூர் கிராமம் வந்து பார்த்தா இந்த கேரம் போடு ஆடுறாங்க சிறப்பாக ஆடுறாங்க அது இல்லாமல் வந்து இந்த பாண்டி குழி வந்து கல்லாட்டம் வந்து உக்காந்த இடத்துல வந்து ஒரு இந்த பக்கம் வந்து ஆறு குழி அந்த பக்கம் ஆறு குழி வெட்டி அதில் வந்து ஒரு குழிக்கு அஞ்சு கல்லை போட்டு வந்து அப்புறம் சுற்றிட்டு வந்து உள்ளூர் விளாட்டுக்குவாங்க அது இல்லாமல் வந்து சீட்டு விளையாடுறது அப்புறம் வந்து கேரம் போடு விளையாடுறது இது வந்து சிறப்பாக செய்வாங்க இது வந்து அந்த காலத்தில் பசங்கள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு வராங்க இது சிறப்பாக இருக்கும்